ரெசிபி அப்படியெல்லாம் செய்யமாட்டேங்க அது வந்து வீட்டில் இருக்கிற பொருள் அப்போதைக்கு என்ன நமக்கு எந்த மசாலா இருக்கோ அதை வச்சுதான் செய்யிறது அப்போதைக்கு இப்போது ஒரு சில இதில் வந்து ஒரு சில கிரேவி ஐட்டமெல்லாம் செய்யும் போது அந்த கரம் மசாலா அந்த கடை கடையில் வாங்க கூடிய சில மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் அதெல்லாம் கிடைக்காது ஓவ்வொரு டைம் நம்ம வீட்டில் ஒரு சில இதில் இருக்காது இப்போ நிறையா கொஞ்ச நேரம் வந்து மல்லி எலை இருக்காது அந்தமாதிரி ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்திடுவோம் அதனால அந்த இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும் அதேமாதிரி இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு வந்து முட்டை நார்த்து சைடுடெல்லாம் அந்த ச கிரேவி ஐட்டமெல்லாம் அந்தமாதிரி நார்த்து சைடில் செய்கிறமாதிரி பார்த்து செஞ்சோம்ன்னா அவங்க வந்து இஞ்சி பூண்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக போடுவாங்க நம்ம வந்து ஸ்ட்ராங்காக அந்த ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காமல் இருக்காமல் மசாலா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொறைச்சி போடுவோம் அதேமாதிரி இந்த கிராம்பு பட்டை இந்த ஏலக்காய் அவங்கெல்லாம் வந்து நல் இந்த வெஸ்டர்ன் சா சௌத் சைடில் வந்து நல்லா ஒரு கொஞ்சமாகதான் போடுவாங்க அவங்க வந்து நார்த் சைடில் வந்து நிறையா போடுவாங்க அதேமாதிரி இந்த தயிர் அந்தமாதிரில்லாம் அவங்க சேர்ப்பாங்க நம்ம வந்து தயிரெல்லாம் சேர்க்க மாட்டோம் நம்ம வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால தயிரை விட்டுட்டு வெறும் மிளகாத்தூளு அந்தமாதிரியே போட்டு நம்ம இந்த மசாலாவை வந்து கொஞ்சமாக கொறைச்சிக்கிறது அப்புறம் இனிப்பாக செய்வாங்க அவங்க நார்த்து சைடில் நம்ம வந்து காரமாக செய்கிறதுனால நம்ம மிளகாத்தூளு ஆட் பண்ணிக்கிறோம் தயிரை அவங்க ஆட் பண்ணுவாங்க பால் ஆட் பண்ணுவாங்க நம்ம அந்த தயிர் பால் அதெல்லாம் ஆட் பண்ணாமல் நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செய்கிறோம் அதே மாதிரி பட்டை கிராம்பு அதெல்லாம் வந்து அவங்க அரைச்சி நிறையா நிறையா போடுவாங்க நம்ம வந்து பட்டை கிராம்பு அதெல்லாம் கொறைச்சிட்டு நம்ம வெங்காயம் அந்தமாதிரி அந்தமாதிரி போட்டு இந்த ஃப்ளேவர் நம்ம கொஞ்சம் ஏற்றிக்கிறது தான்